கவர்மெண்ட்லேருந்தே பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து உழவன் செயலினு ஒரு ஆப் ஒன்று வெளி விட்ருக்காங்க அந்த ஆப் மூலியமாக வந்து ஓரளவுக்கு ஒரு சில தகவல் தெரிஞ்சுக்க முடியுது ஒரு சில சிஸ்டமைஸமா ஒரு எந்த ஒரு இல்லை சும்மா ஒரு ஒரு விஷயம் வந்துச்சுனாக்கா மார்க்கெட்டில் வரது எந்த ஒரு சி திட்டமும் வந்தாக்கூட அது மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுது எந்த ஒரு இதுனாலையும் இன்னும் ஒரு சிலது வந்து அக்ரி ஆஃபீஸ்லியே வந்து குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க மூலியமாகவும் அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கினு பண்ணிக்கினு அவங்ககிட்டையும் கூட நல்ல ஒரு அணுகுமுறை ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது அங்கே ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து டேரெக்டாக வந்து நமக்கு கொஞ்சம் அணுகுமுறையா கொஞ்சம் சொல்லிக் குடுக்குறாங்க இதுலே எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க அதுவே ஓரளவுக்கு ஓகே